ஹலோ ப்ரின்ஸ்பல் சாரா சார் நான் நம்ம காலேஜில் தான் படிக்கிறேன் என் பெயரு கேத்ரின் கம்ப்யூட்டர் சைன்ஸ் டிப்பார்ட்மெண்ட் சார் என் ஐடி கார்டு துலஞ்சிடுச்சி சார் அதான் கேட்கலாம் திரும்ப எப்படி அப்ளே பண்ணி வாங்குறது அப்டின்னு சாரி சார் அது எப்படி மிஸ் ஆச்சுனே தெர்யலங்க சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ ஓகேங்க சார் ம் ஓகே ஆ ஓகே சரிங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காது சார் பத்திரமா வச்சுக்கிறேங்க சார் இந்த ஒன் டைம் வந்து எக்ஸ்க்யூஸ் கொடுங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்